ஆக்ஷுவலாக வெயிட் கெயின் பண்ணுறத்துக்கு நிறையா மெத்தெட்ஸ் இருக்கு காலங்காத்தால எந்திரிச்ச உடனே பாலில் ஒரு ரெண்டு டேட்ஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படின்னாவே டெய்லி ரொட்டினாக எதாச்சுன்னாவே உங்களுக்கு ஆக்ஷுவலாக வெயிட் கெயின் ஆகும் அதையும் தாண்டி வீக்லி டுவைஸ் நீங்கள் வந்து உங்களோட சாப்பாட்டில் பூசணிக்காய் சேர்த்துக்கிட்டாவே உங்களோட வெயிட் வந்து அதிகமாக கெயின் ஆகும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லியும் வெறும் சாதத்தில் ஆக்ஷுவலாக சாப்பாடு வடிக்கும்போது உப்பு போட்டு சாப்பிடுவாங்க சாப்பாட்டில் வடிச்சு அதில் வந்து உப்பு போட்டு சாப்பிடுவாங்க அது இல்லாம நீங்கள் சாப்பாடு வடிச்ச சாப்பாட்டில் குழம் ஊற்றி குழம்பு ஊற்றுறத்துக்கு முன்னாடி நெய் ஊற்றுனீங்கன்னாவே அது வந்து வெயிட் கெயின் பண்ணுறத்துக்கு ஆக்ஷுவலாக உதவும் ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிடிங்கனாலும் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் வெயிட் கெயின் பண்ணுறத்துக்குனே நிறையா ஃப்ரூட்ஸ் இருக்கு ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா வெயிட் ஆக்ஷுவலாக கெயின் ஆகும் நேச்சுராக வெயிட் கெயின் பண்ணுறத்துக்கு வந்து நீங்கள் வந்து எள் உருண்டை அதிகமாக சாப்பிடலாம் எள் உருண்டை அதிகமாக சாப்பிட்டாலே ஆக்ஷுவலாக வெயிட் நல்லாவே கெயின் ஆகும் உருளைக்கிழங்கு சாப்பாட்டில் டுவைஸ் சேர்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு